ஹலோ பாரதி ஹோட்டலுங்களா ஆ நான் முதல்ல ரெண்டு பிரியாணி ஆர்டர் கொடுத்தேன்ல ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்போ ஒன்று செய்யுங்க அதுவோ கூட இன்னும் எனக்கு ஒரு பிரியாணி சிக்கன் சிக்கன் பிரியாணி ஒன்று அது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அது இல்லாமல் கோக் வேறு ஏதாவது பைன் ஆப்பிள் அது ஏதாவது இருந்துச்சா ஜூஸ் அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் இருந்தால் கூட ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு அனுப்புங்க எல்லாத்துலேயும் ஓகேவா சரி சரி சரி சரி ஓகே நன்றி